எங்கள் ஊர் வந்து புதுக்கோட்டை புதுக்கோட்டையிலேருந்து சுற்றி வந்து நிறைய வந்து நிறைய அருங்காட்சியகம் சிறு சிறு மலைகள் கோவில்கள் இந்தமாதிரி நிறைய இருக்கு எங்கள் ஊரில் அதில் வந்து நம்ம வந்து சி கோட்டை பக்கத்தில் வந்து நிறைய இருக்கு கோட்டைகள் நிறைய இருக்கு பெரிய பெரிய வீடுகள் அதிகமாக இருக்கும் பார்க்கவே வந்து என்ன இவ்வளோ பெரிய வீடு கட்டி இருக்காங்களே அப்படின்னு அந்த காலத்து பழைய வீடுகள்லாம் அதிகமாக இருக்கும் அதை வந்து சுற்றி பார்க்க ஆளுங்க நிறைய பேர் வருவாங்க வே வந்து அதோடு அந்த கோடை விடுமுறையில் வந்து வந்து நிறைய வந்து புகைப்படங்கள்லாம் எடுத்து செல்வாங்க நல்லா இருக்கும் அதை பார்க்கவே அழகாக இருக்கும் இப்போ அருங்காட்சியகம் இருக்கு நம்ம ஊரில் அந்த அருங்காட்சியகத்துக்கு போய் அதை வந்து நம்ம புள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு போய் அதை காட்டலாம் அப்புறம் பக்கத்திலேயே ஒரு கோட்டை பெரிய கோட்டை ஒன்று இருக்கு அது வந்து திருமயம்ங்கிற ஒரு ஊரில் நம்ம கோட்டை இருக்கு அங்கே போய் கோட்டையை போய் பார்த்து அது நல்லா அழகாக இருக்கும் அந்த காலத்துடைய தூண்கள்லாம் அதிகமாக இருக்கும் பார்க்கவே ஒரு வியப்பாக இருக்கும் அதை பார்க்கையில சிறு மலை மாதிரி இருக்கும் அதில் ஏறி அந்த பனி நேரத்துலலாம் வந்து பார்த்தோம்னா நல்லா இருக்கும் கோடை விடுமுறையில் வந்து இப்போ குழந்தைகள் வந்து இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க எங்கள் ஊரில் அது வந்து சித்திரை மாதம் வந்து சித்திரை அந்த பங்குனி சித்திரை வந்து தே திருவிழாக்கள் அதிகமாக நடக்கும் வானவேடிக்கை அந்த வேல் குத்தி போகிறது பால் குடங்கள் பக்கத்திலேயே கோவில் நிறையா இருக்கு நல்லா இருக்கும் பார்க்கவே ஒரு வித்தியாசமாக நிறைய மின் விளக்குகள் அதிகமாக போட்டு ஊரே வந்து அப்படியே வெளிச்சமாக அழகாக இருக்கும் பார்க்க இதை பார்க்கறதுக்கு வந்து எங்கள் கிராமங்களில் வந்து அவங்க அவங்க வீட்டில் வந்து தங்கி நீங்கள் பார்த்துட்டு போகலாம் வந்து எல்லோருமே நல்லா அன்பாக பேசுவாங்க எங்கள் ஊரில் நல்லா இருக்கும் நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கு நிறைய வந்து தங்குவதுக்கு இட வசதி எல்லாமே இருக்கு நல்லா பார்க்கலாம் நல்லா பார்க்கலாம் பக்க ஒரு கோவில் நம்ம முத்து மாரியம்மன் கோவில்னு ஒரு எடம் இருக்கு அந்த கோவில் வந்து சிறப்பு அம்சம் நல்லா வந்து நல்ல தெய்வம்னு சொல்லிட்டு வந்து எல்லோருமே வந்து நல்லா பார்ப்பாங்க நல்ல அதில் வந்து நிறைய லட்சக்கணக்கான மக்கள்லாம் வந்து வருவாங்க அந்த இடத்துக்கு வந்தால் சிறப்பான நாடக மேடைன்னு ஒன்று இருக்கும் அதில் ஆடல் பாடல் எல்லாமே பார்த்து வியந்து நல்லா இருக்கும் அங்கேயே வந்து நம்ம இருந்து நல்லா சாப்பிடலாம் நல்லா இருக்கும் புதுக்கோட்டையில் வந்து சாப்பாடு ஸ்பெஷல் எல்லாமே நம்ம செ செட்டிநாடு ஸ்பெஷலா நல்லா இருக்கும் சாப்பாடுலாம் நல்லா இருந்து சாப்பிட்டு கண்டு களிக்க நிறைய இடம் இருக்கு வந்து பார்த்துட்டு போகலாம் நிறையா பண்டிகை அப்படின்னு நம்ம எப்ப வரலாம் அப்படின்னா சித்திரை சித்திரையில் வந்து தேர் அப்டின்லாம் நிறைய இழுப்பாங்க அந்த சித்திரை மாதம் வந்து நல்லா இருக்கும் கோடை கோடை நேரத்தில் வந்து அந்த கோடைகால விடுமுறையில் வந்து நீங்கள் அவசியம் வரணும் வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் நல்ல சூப்பராக இருக்கும் பார்த்துட்டு போகலாம் வாங்க வாங்க